நான் வந்து ஒரு புக்கை படித்து முடிக்க ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் எடுத்துப்பேன் டூ ஹார்ஸ் டு த்ரீ ஹார்ஸ் எடுப்பேன் அதை வந்து ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணால் எயிட் ஓ க்ளாக் இல்லை நைன் ஓ க்ளாக்குள்ளே அதை படித்து முடிப்பேன் இல்லை ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணால் ஃபைவ் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணேன்னா அதை செவன் ஓ க்ளாக் எயிட் ஓ க்ளாக்குள்ளே படித்து முடிப்பேன் ஸோ எப்போதுமே டெய்லி டெய்லி நான் காலையில் ஈவினிங் ஆர் இல்லைனா மார்னிங் வந்து புக்கை எடுத்து புக்கை எடுத்து படிப்பேன் த்ரீ ஹார்ஸ் இல்லைனா டூ ஹார்ஸ் படித்து முடிப்பேன் அத படிக்கிறதுனால ரொம்ப லைஃபுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டாக ரொம்ப லைஃப் ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ வந்து நான் வீக்லி வந்து வீக்லி சண்டே சண்டே வந்து வீக்லி சண்டே வந்து வெற்றி வெற்றி வாழ்கைக்கு வெற்றி வெற்றி நிச்சயம் இந்தமாதிரி நம்ம லைஃப்பில் என்னென்ன வெற்றி இலக்குகளை வந்து நம்ம பண்ண முடியுமோ அந்தமாதிரி புக்கெல்லாம் எடுத்து வீக்லி ஒன்ஸ் அது படிப்பேன் மார்னிங் ஆர் ஈவினிங் வீக்லி வந்து ஃப்ரைடே டு ஸாட்டர் டே வந்து ஏதாச்சும் ஒரு நாவல் இல்லைனா ஸ்டோரீஸு இல்லைனா கதை இந்தமாதிரி ஏதோ ஒரு புக்கு படிப்பேன் வீக்லி அந்த சண்டே மட்டும் நம்ம லைஃப்புக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியுமோ என்ன இலக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியுமோ அந்தமாதிரி புக்கை வந்து எடுத்து படிப்பேன் ஸோ இது படிக்கிறதுனால நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நம்மளால நம்ம ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அதில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி இந்தமாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய நிறைய புக்கு வந்து படிக்கிறதுனால நம்ம லைஃபுக்கு நிறையா உதவுது ஸோ அதை படிக்கிறதுனால நம்மளோடய பேச்சு வழக்கும் சரி எப்படி வாழ்க்கை எப்படி நம்மளால பேச்சு வழக்கமா பேச முடியும்னு சொல்லி அந்தமாதிரி பேச்சு வழக்குகளும் நிறைய முடியுது புக்கு படிக்கிறதுனால நிறைய யோசனைகள் நிறையா யோசனை நம்ம அப்டியே யோசனைகள் நிறைய கனவுகள் நிறைய நம்மளால முடியுது ஸோ வந்து நான் வீக்லி வந்து எப்போவுமே வெற்றிகள் நிச்சயம் மாதாந்திரம் நிறைய புக்கு படிப்பேன்